எனக்கு பிடிச்ச விஷியம் என்ன சமைக்கிறது தெரியும் சமைக்கலாம் அப்பறம் இந்த செடிங்கள்லாம் வைக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்பறம் இந்த சமைச்சி எல்லாம் ஏதோ இந்த பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி வீடு பெருக்குகிறது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லா பிடிக்கும் இந்த துணி துவைக்கிறது இந்த மாதிரில்லாம் எனக்கு வீட்டில் இருந்து அதலாம் செஞ்சிகிட்டே இருந்ததுனால் சலிப்பு இல்லாத நான் அதெல்லாம் பார்ப்பேன் வேலை எல்லாம் எந்த சலிப்பும் இல்லாத எல்லா வேலையுமே நான் பார்த்துக்குவேன் ஏன் இப்படி வேலை செய்யறேன்னு கூட யாரும் கேட்டாலுமே செஞ்சு தான் ஆகணும் செய்வேன் எனக்கு பிடிக்கும் அதனால நான் செய்வேன் அதனால நான் எந்த வேலைனாலும் எந்த கஷ்டமான வேலை எதாக இருந்தாலுமே நான் வந்து சலிப்பு இல்லாத நான் பார்த்துக்குவேன் ஒரு வாசல் கூட்டுகிறதோ ஒரு பெருக்குகிறதோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும் அதனால நான் எதுனாலும் சலிப்பு இல்லாத நான் பார்த்துக்குவேன்